தர்மபுரி மாவட்டத்தில் குறிப்பிட்ட அடையாளம்னு சொன்னால் நிறையா இருக்குது ஒரு சிறப்பு மிக்க அந்தக் காவேரி ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சி தர்மபுரி அதியமான் மன்னன் வாழ்ந்த அதியமான் கோட்டை அவர் வணங்கிய காலபைரவர் கோயில் ஒரு சிறப்பு அவ்வைக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுப்பது இந்த மண்ணில் ஒரு சிறப்பான ஒரு பாரம்பரிய ஒரு நிகழ்வு நிறையா சுற்றுலாத்தலம் கோட்டைக் காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து அந்த சிவனுடைய ஆலயத்தில் அந்தத் தூண் அப்படியே மண்ணில் பூமியில் படாமல் நிற்கும் அது ஒரு சிறப்பான வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் அது சுற்றுலாத்தலங்கள் நிறையா வந்து இருக்குது